தொழில்நுட்ப முன்னேற்றம் எது எதெற்கெல்லாம் உதவுது அப்படின்னு சொன்னால் முதன் முதலில் சொல்லணும்னால் நம்ம ஒருத்தவங்களுக்கு எளிதில் பேசக்கூடிய வீடியோ கால் அதை தான் சொல்லணும் ஏன்னால் எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அவங்களால அவங்கள நம்மளால் நம்ம அவங்கள பிரிந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாமல் அவங்கள ஈ அவுங்கள நம்மளோடய இணக்கமாக வைச்சுக்கிறதாது இந்த தொழில்நுட்பம் முன்னேற்றம் முதலில் வந்து பயன்படுது அதைவிட மிகச் சிறந்த இன்னொரு இது சொல்லணும் அப்படின்னா நான் என் வாழ்வில் நான் பயன்படுத்துகிற ஒன்றை சொல்லணும் அப்படின்னா நம்ம ட்ரெயினில் நான் டிக்கெட் புக் பண்ணுற ஒரு விஷயமாக இருக்கலாம் என்னுடைய வீடுங்றது ரயில்வே ஸ்டேஷனிலேருந்து இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்போ என்னால் இது ரயில்வே ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுக்கிறதுன்றது ரொம்பவே கடினமான ஒரு விஷயம் அந்த இந்த தொழில்நுட்ப சாதனத்தின் மூலமாக நம்ம மிகவும் ஈஸியாக பெற்ற டிக்கெட்ஸை புக் பண்ணிக்க முடியுது அது மூலிமா நம்ம நம்மளுடைய பயணமும் எளிதாக்கப்படுது நம்ம போய் அங்கே போய் நின்று நம்ம நேரங்களும் க குறைக்கப்படுகிறது அதைவிட ப இப்போ பேருந்துனு பேருந்திற்கான டிக்கெட்டாக இருக்கட்டும் அல்லது ர ரயில்வேக்கான ஒரு டிக்கெட் டிக்கெட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே இது மூலிமா நமக்கு இணக்கமாக இருக்குது அதை விட ஒரு மிகச் சிறந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னா எ நான் ஒரு ஆசிரியர் என் வாழ்க்கையில் நான் ஒரு விஷயங்கள் நான் ஒருத்தவர்களுக்கு சொல்லது இப்போது நம்மளுடைய தொழில்நுட்பத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸு யூடியூப்பாக இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணுற கூகுளாக இருக்கட்டும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்குத் தெரிந் தெரியாத ஒரு விஷயத்தை கூட நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அது ஒரு பயனுள்ள ஒரு விதமாக இருக்குது அதை நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னால் இப்போது ஒரு யூடியூப்பில் நான் ஒரு நான் ஒரு கணித ஆசிரியை என்னால் எளிதில் ஒரு ஆங்கில ஆசிரியர் மாதிரியும் என்னால் சொல்லித் தர முடியுது ஏன்னால் அதற்கான ஏற்கனவே நம்ம இந்த பய இந்த அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாவுமே நமக்கு ரொம்பவுமே வந்து நம்ம வாழ்க்கையில் பயன்ப ஈஸி நம்ம ஈ எளிதில் எடுத்து கொண்டு அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒரு விஷயமாக அது இருக்குது அதோட தொழில் என்ன இப்ப ஒரு இரண்டு ஒரு நம்மளுடைய இன்டர்நெட் அப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு மின் அலை அந்த மின்கற்றலை நம்ம அது இல்லாமல் ஒரு நாள் நம்மளால் இப்போ இருக்க முடியல ஏன்னால் வாழ்க்கையில் உள்ள அன்றாட தேவைகளில் நமக்கே தெரியாமல் இன்டர்நெட்டோடய பயன்பாடு ஸ்மார்ட் ஃபோன்ஸோடய பயன்பாடு அப்படின்றது அதிகரிச்சுருக்கு அது ஏன்னால் ஒரு ஆசியரான எனக்கு ஒரு நாளில் இல்லை அப்படின்றத வந்து நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு நினைக்கும் போது அது எனக்கு தெரியல நான் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கும் போது அதை இன்னொருத்தவங்களுக்கு அதை அதை வந்து இன்னொருத்தவங்கக்கிட்டே கேட்டு நான் தெரிஞ்சுக்குற நேரத்தை விட எனக்கு இன்டர்நெட் ரொம்ப சுலபமாகவே அந்த விஷயத்தை வந்து எனக்கு சொல்லிடும் அப்படின்னும் போது எனக்கு அது அது ஒரு மிக குறை எனக்கு ஒரு மிக நேரக்க நேரக்க என் நேரத்தை வந்து சுருக்கி தருது அந்த நேரத்தை சுருக்குவதன் மூலமாக அந்த விஷயத்தை நான் ஈஸியாகவே ரொம்ப மிகவும் எளிதாகவே என்னால் செய்ய முடியுது இப்பொழுதைய தருணங்களில் எந்த ஒவ்வொரு வீடுகளிலும் இன்டர்நெட் இல்லாமல் ஒரு நிமிடங்கள் கூட குழந்தைங்களால் இருக்க முடியாது அதுவும் சிறுக்குழந்தைகளை இப்போ எடுத்துக்கிட்டோம்னால் சாப்பாடு சாப்பிட்றது அப்படின்றது வந்து தொழில்நுட்பத்தோடய உதவி மாதிரி மொப் ஃபோன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்சில் சாப்பிட்றாங்க அதைவிட இது கெட்டது இதில் உள்ள நன்மைகளைப் பற்றி நம்ம க ஆசை அலைசி அதைப் பற்றி நம்ம சொன்னாலும் இதில் உள்ள தீமைகளாகவும் இது நமக்கு விளைவிக்கின்ற மாசுதல் அது மட்டும் இல்லாமல் கண் கண்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள் இது எல்லாத்திற்கும் இது வழியாக இருக்குது ஆக நமக்கு தேவைக்காக இந்த எந் எந்த ஒரு தொழில்நுட்பமும் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டதே நம்ம தேவைகளுக்காக பயன்படுத்த மட்டும்தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அதையே போல் தொலைநுட்பத்தை கரெக்டான விஷயங்களுக்கு பயன்படுத்தினால் அது நமக்கு நன்மை தரும் அதுவே நாம் ஒரு நிமிடம் தவறாக பயன்படுத்தக் பயன்படுத்தலாம் என்று சிந்தித்தால் கூட அது நம்மளுடைய வாழ்வின் மிகப் பெரிய மாற்ற மாற்றத்திற்கு காரணமாகிவிடும்